என்னோடய தொழில் அதாவது என்னோடய எதிர்காலத்தில் வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு வேலை தான் வேணும் நினச்சது அப்படின்னு நான் சொன்னால் ஒரு ஐபிஎஸ் அந்த மாதிரி ஒரு நிலைக்கி நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப வந்து ஆசைப்பட்டது ஏன் அப்படின்னா நான் சின்ன வயசுலிருந்தே வந்து அந்த போலீஸ் மேல் இருக்கற ஒரு ஈர்ப்பு வந்து ரொம்ப எனக்கு இருந்துருக்குது ரொம்ப நாளாக நான் வந்து அதுக்காக ரொம்ப வந்து ஸ்டெயின் பண்ணி ரொம்ப வந்து நான் ஒழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ வந்து படிச்சுட்ருக்கேன் இப்போயும் நான் ஐபிஎஸ்க்காக நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அதை எப்போயுமே வந்து என்னோடய கனவாக வந்து இருக்கிறது வந்து ஐபிஎஸ்ஸாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு வேலை தான் ஏன்னால் குற்றத்தை வந்து எதுர்த்து கேள்வி கேட்குற ஒரே ஒரு வேலை அப்படின்னா அது வந்து போலீஸ் ஆஃபீஸர் அது ஒரு காவல் துறை அதனால் மட்டும்தான் முடியும் வேறு எதுனாலையுமே முடியாது எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் அந்த இடத்துல தைரியமாக நம்ம நின்று என்னன்னு கேட்குற அளவுக்கு ஒரு அந்த பதவிக்கு வந்து ஒரு இது இருக்குது அதுக்கான ஒரு தகுதி இருக்குது அது தான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அதிலயே வந்து ரொம்ப வந்து உயர்ந்ததாக இருக்கிறது வந்து ஐபிஎஸ் அதுக்காக தான் நான் வந்து ரொம்பவுமே எப்போயுமே நான் வந்து படிச்சசுக்கிட்டே இருக்கிறேன் இப்போது நான் வந்து ஒரு சாதாரண ஒரு படிச்சுட்டு ஒரு சின்ன சின்ன வேலைக்கு நான் போயிட்டிருக்கேன் ஆனால் வந்து டெய்லியும் வந்து நான் படிச்சுட்ருக்கேன் நான் என்னோடய எதிர்காலத்தில் எனக்கான ஒரு பிடிச்ச வேலையாக வந்து இந்த வேலையை தான் நான் வந்து எப்போயுமே யோசிட்ருக்கேன் கண்டிப்பாக நான் இந்த ஒரு வேலைக்கு வந்து நான் கண்டிப்பாக போவேன் என்னோடய பிடிச்ச வேலை என்னோடய எதிர் காலத்தில் எதிர்பார்க்குற ஒரு வேலை அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் அதே தான் தேங்க்யூ